வணக்கம் இது எக்ஸலன்ட் பிரியாணிங்களா சரிங்க சார் இப்போ என்ன அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு பிரியாணி தேவைப்படுது சார் ரெண்டு பிரியாணின்றது எவ்வளோ சார் வரும் ஒரு பிரியாணின்றது நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு பிரியாணி முன்னூறுபாய் ஓகே சார் இதில் சிறப்பு சலுகை ஏதாவது இருக்கா சார் ஓ ஓகே ஓகே தினமும் வர்ற வாடிக்கையாளருக்கு நீங்கள் வந்து தள்ளுபடி இருபது பெர்சென்ட் ஓகே ஓகே இருபது பெர்சென்டேஜ் கொடுக்குறீங்க சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே ஓகே ஓகே இப்போ நீங்கள் டோர் டெலிவரி எதுவும் பண்ணுவீங்களா சார் எனக்கு ரெண்டு பிரியாணி வேணும் அது போக உங்கள் பக்கம் வந்து தந்தூரி பெப்பரு சிக்கன் அந்தமாதிரி ஏதாவுது இருக்கா சார் சரிங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் இப்போ எனக்கு ரெண்டு பிரியாணி சார் பெப்பர் சிக்கனு இது ரெண்டு மட்டும் டோர் டெலிவெரி பண்ண முடிஞ்சுடுமா சார் சரிங்க சார் என்னோடய அட்ரெஸ் பார்த்திங்க அப்படினா அண்ணா நகர் சார் கவுர்ன்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்குது என்னோடய வீடு சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி நன்றி நீங்க அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து தொலைபேசி மூலமாக அழைங்க சார் என் தொலைபேசி நம்பரு எதுவும் சொல்லணுமா சார் ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நான்கு மூன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இந்த நம்பருக்கு அழைங்க சார் ஓகே சார் ஓகே மிக்க நன்றி சார் மிக்க நன்றி